நான் என்னோட ஸ்கூலிங் டைமில் வந்து நிறைய ஓவியப் போட்டியில வந்து நான் சேர்ந்துருக்கேன் அங்கே மோஸ்ட்லி என்ன நடக்கும் என்ன தலைப்பு கொடுப்பாங்க அதுலதான் வந்து நம்ம வரையணும் அப்படி வரையுறப்போ அதிகமாக எதை பற்றி நம்மளுக்கு வந்து ஓவியப்போட்டி வரும் அப்படின்னா ட்ராயிங்கில் வந்து ஒரு லீடர்ஸ் வரையுறது சுதந்தர போராட்ட வீரர்கள் அப்புறம் நம்ம இண்டியாவை வரையுறது அதுக்கு பாடுபட்டவங்களை பற்றி வரையுறது ஸோ ரொம்ப கொஞ்சம் யுனிக்காக கிரியேட்டிவ்வாக வந்து எதிர் பார்ப்பாங்க ஓவியப்போட்டியும் வைப்பாங்க அந்த ஓவியத்துலையும் வந்து நம்ம கோலப்பொடி வச்சு போட்றது அப்படியும் போடலாம் அப்படி இருக்கிறப்போ காமராஜர் ஒரு தடவை வரைய சொன்னாங்க ஓவியப்போட்டியில காமராஜர் வரஞ்சேன் அதேமாதிரி கோலப்பொடிலையும் வச்சு காமராஜர் வந்தேன் அப்போ காமராஜர் வரையுறப்போ அவர் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் பா சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சத்துணவுத்திட்டம் கொண்டு வந்தது அவங்களுக்கு படிக்க அனுப்பினது அவர் அந்த அவர் என்னென்ன வந்து சட்டங்கள் கொண்டு வர்றாரோ அந்த காமராஜரை ஒரு பூவுக்குள்ளே ஒரு ஃபிளவருக்குள்ளே வரைஞ்சு அவரை சுற்றி அவர் கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வரைஞ்சேன்